தமிழ்நாட்டோட பாரம்பரிய ஆட்டமே நடனம் தான் ஆனால் அதுவும் வேறு வேறு முறையெலலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க சிலம்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் உருவாகிறதுக்கு பின்னணியாக இருந்ததே எல்லாம் சமூகப்பற்று தான் நீங்களும் வெவ்வேறு முறையில் உருவாகு உருவான இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் கெடுத்துக்காதீங்க நடனம்கிறது தமிழ்நாடோட பாரம்பரிய விளையாட்டு அதோட உணர்வையும் மக்களிடையே இருக்கிற ஈகோ அதெல்லாம் தவிர்த்துவிட்டு மக்களிடையே எல்லாம் ஃபுல்லாக ஒற்றுமையாக இருக்கணுன்ட்டு தான் நடனம் போடுறாங்க அதுக்கும் வெவ்வேறான முறைகளெலாம் வந்துடுச்சு அதையும் நீங்கள் பார்த்துட்டு மக்களிலெலாம் எப்படி இருக்கணும் அவங்க அதில் ஆடுற பாட்டு பாட்டு நடனம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காலத்தில் இருக்கிறவங்கள்லாம் இப்படி தான் இருந்தாங்க இப்படி தான் இருக்கணும் நாமளும் அப்படின்றத கற்றுக்கோங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அவங்க போடுற ஸ்டெப்ஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த காலத்தில் இருந்தே அந்த நடனம்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் போட்டுகிட்டு வந்தாங்க இப்போ தான் வெவ்வேறு ஆட்டம் தான் இருந்து வெவ்வேறயாக போட்டுகின்னு இருக்காங்க நாமளும் மக்களிடையே ஒற்றுமையாக உணர்வோடு இருக்கணும் கலாச்சார இது எல்லாம் மீறக்கூடாது கலாச்சாரம் சொல்கிற மாதிரி நாமளும் நடந்துக்கணும் மக்களிடையே எல்லாம் ஒற்றுமையாக இருக்குணும் இதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த நடனம் அதெலாம் வெவ்வேறு முறையில் வந்திருக்கு நடனம்கிறது புரியாதவர்களுக்கு வெவ்வேறு முறையில் வந்திருக்க நடனத்தெல்லாம் பார்த்துட்டு ஒற்றுமையாக இருங்க ஒரு விழிப்புணர்வோடு இருங்க